நாங்கள் அமேசான்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கினோம் பிரஸ்டீஜ் கேஸ் ஸ்டவ் வாங்கினோம் நல்ல புரோடக்ட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இது வரைக்கும் நல்லா போயிகிட்ருக்குது த்ரீ மூணு பர்னர் உள்ள அடுப்பை வாங்கினோம் ஏன் தெரியுமா நம்ம வேலைக்கு போகிற சமயத்தில் வந்து கொஞ்சம் மூணு அடுப்பாக இருந்ததுனால் மூணுலேயும் ஒன்னில் சமையல் பருப்பு பொரியல் அப்படி வச்சி மூணுலேயுமே சீக்கிரம் வேலையை முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அந்த ஸ் அந்த அடுப்பு வெளியில கடையில் போய் கேட்கும்போது மூணு அடுப்பு ஸ் மூணு பர்னர் உள்ள அடுப்பு பிரஸ்டீஜி வெளியில கடையில் கேட்கும்போது ஆறாயிரத்தி எட்நூறுபா சொன்னாங்கள் அந்த டைமில் வந்து தீபாவளி டைமு அதில் வந்து தள்ளுபடியில் வந்து அமேசான்ல போட்டிருந்தாங்க ஆயிருபா கம்மியாக ஐயாயிரத்தி எட்நூறுபாயிக்கு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுனோம் அது ரெண்டு ரெண்டு நாள்ல ரெண்டு நாள் மூணாவது நாளே எங்களுக்கெலாம் கிடச்சிருச்சி ரெண்டாவது நாளே டெலிவரி ஆயிருக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் வெளியில போய்ட்டோம் அதனால மூணாவது நாள் அது கிடச்சிருச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கினது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இடையில வந்து ஒரு சின்ன பர்னர் உள்ளது மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு எறிந்த மாதிரி இருந்தது அதுக்காக நாங்கள் வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு சொன்னோம் உடனே அவங்க ஆள் அனுப்பிட்டாங்கள் அந்த பிரஸ்டீஜ் கம்பெனியிலேருந்து ஆள் வந்துட்டாங்கள் ஆள் வந்து ஒன்று இல்லை ஒரு சின்ன அடைப்பு மட்டும் இருந்தது அதையே சரி பண்ணி கொடுத்துட்டு போய்ட்டாங்க அது ஃப்ரீ சர்வீஸ் தான் எதும் காசெல்லாம் எதுவும் வாங்கலை அது வந்து வாரண்ட்டியில இருந்தது வாரண்ட்டி அந்த அடுப்பு வந்து மூணு வருடம் வாரண்ட்டி அதனால எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் ஸ்பேர்ஸ் எல்லாம் எதுவும் மாத்தலை ஸ்பேர்ஸ் மாத்திருந்தானால் காசு கேட்டிருப்பாங்களோ என்னமோ தெரில அதுவும் எதுவும் மாத்தலை அடைப்பை மட்டும் இருந்ததை எடுத்துவிட்டுட்டு போய்ட்டாங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கின அடுப்பு இது வரைக்குமே அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா போயிகிட்ருக்குது அமேசான் வந்து நல்லா சர்வீஸு நல்லா பொருள்களும் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க இன்னும் அதில் இன்னும் பயப்பட்ற மாதிரி இல்லை வேற வெப்சைட்லேலாம் புதுசாக எதில் பண்ணாலும் பயந்துகிட்டு இருப்போம் ஆர்டரு எப்படி வருமோ நல்லா இருக்குமா பொருள் ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது இந்த அமேசான்ல வாங்குனதில் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நல்லா போயிகிட்ருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் எது வாங்குனால் எந்த பொருள் வாங்குனாலுமே அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கிகிட்ருக்கோம் ஒரு கிரைண்டரும் அதில் தான் வாங்கினோம் நல்லபடியாக போயிகிட்ருக்குது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுப்பிலையும் நல்லா கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா திருப்தியாக இருக்குது எங்களுக்கு